நான் பிறந்தது மாகல்புதூரில் எங்கள் ஊரில் வந்து எங்கள் அப்பா கொஞ்சம் எங்கள் அப்பா சொன்னால் எல்லாருமே கேட்பாங்க எங்களை வந்து பண்ணாடி வீடுன்னும் கூப்பிடுவாங்க பண்ணைக்காரன்னும் கூப்பிடுவாங்க அப்பா வீட்டை அப்பாவுக்கு வந்து நாங்கள் மூணு பொண்ணுங்க ஒரு பையன் பெரிய அக்கா எனக்கு மூத்தவங்க ரெண்டு பேர் எனக்கு இளையவன் ஒருத்தன் தம்பி இருக்கான் எங்கள் தாத்தா வந்து பையன் இல்லாமல் ஆப்பரேஷன் பண்ணக்கூடாதுன்னு எங்கள் அம்மாவை சொல்லிவிட்டாங்க அதனால நாங்கள் மூணு பொண்ணுங்கள் ஒரு பையன் அக்காவுக்கும் எல்லார்கிட்டையும் அப்பா படிக்க வச்சார் நான் மட்டும் ஸ்போட்ஸில் தான் போவேன்னு சொன்னதுனால எங்கள் வீட்டில விட மாட்டேன்ட்டாங்க மேலே படிக்கிறதுனா படி இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால நான் வந்து டுவெல்த்தோடவே நான் நின்றுட்டேன் அதுக்கு மேலே நான் போக மாட்டேன்னு சொல்லிவிட்டேன் எங்கள் அப்பா படிச்சதுனால எங்கள் அப்பா ஓகேன்னாங்க ஆனால் எங்கள் பாட்டி எல்லாம் வந்து வெளியில் விட மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க அப்புறம் அதனால நான் டுவெல்த்தோடவே நின்றுட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட விவசாயத்தை பார்த்துட்டு இருந்தேன் தம்பியும் படிச்சு அவன் பிஇ படிச்சுருக்குறான் அக்காவும் ரெண்டு பேரும் டிகிரி படிச்சுருக்குறாங்க நான் மட்டும் தான் டுவெல்த்தோடவே நின்றுட்டேன் அவங்க பெரிய அக்கா கவுர்மெண்ட் டீச்சராக இருக்கா தம்பியும் எல்என்டில ஒர்க் பண்ணிவிட்டு இருந்தான் இப்போ வந்து சொந்தமாக தொழில் பண்ணலான்னு அப்பா கூப்ட்டதுனால தேங்காயை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்குறான் நான் கல்யாணம் ஆகி வந்து எங்கள் ஊர் வந்து என்ன கொடுத்தது எரங்காட்டூர் நாங்கள் அங்கே தான் இருக்கோம் நான் கல்யாணம் முடிச்ச வீட்டில வந்து எனக்கு நாலு நங்கையாக ஒரு கொழுந்தனார் இருக்குறார் நானும் எங்கள் கொழுந்தனார் வீட்டு ஃபேமிலியும் ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருக்குறோம் எனக்கு மூணு குழந்தைங்க ரெண்டு பொண்ணு ஒரு பையன் எங்கள் மாமனாரும் பையன் வேணுன்னு சொல்லிவிட்டாரு அதனால் ரெண்டு பொண்ணுக்கு அப்புறம் ஒரு பையன் எங்கள் கொழுந்தனாருக்கு ரெண்டும் பையன் அஞ்சு பேரும் ஸ்கூலுக்கு போகறாங்க நாங்கள் அவங்க ஸ்கூல் தாட்டி விட்டுவிட்டு நாங்கள் தோட்டத்துக்குள்ளே போய் தோட்டத்து வேலையை பார்ப்போம் ஈவ்னிங் வந்ததும் அவங்கள பார்த்துப்போம் நைட் சாப்பிட்டு படுத்து தூங்கிருவோம் காலையில் எந்துருச்சு மறுபடியும் ரொட்டினா அதே வேலை தான் அவங்கள ஸ்கூலுக்கு தாட்டணும் நாங்கள் தோட்டத்தை பார்க்கணும் இதே தான் எங்களுக்கு வேலை